நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை மக்கள் கிட்டே எப்படி டேரெக்டாக சேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபக்ட் போட்டு அந்த ப்ராடக்ட்டு சேல் பண்ணுவேன் அப்படி என்னால் முடியாதுனால் ஒரு விளம்பரம் விளம்பரம் பண்ண செய்வேன் அது எப்படி பண்ணுவேனால் என்னோட கம்பனி ப்ராடக்ட்டில் வந்து எதாவது ஒரு ப்ராடக்கு எடுத்து அவங்களுக்கு நேரடியாகவே போய் சொல்லிட்டு நான் அந்த ப்ராடக்ட்டை இப்போது சோப்பு யூஸ் பண்ணுறேனா நீம் சோப் யூஸ் பண்ணுறேனா மற்ற சோப்புங்களெலாம் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடய சோப்பு யூஸ் பண்ணி பார்ப்பேன் அதுக்கு இதுக்கும் டிஃபரென்ட்ஸ் பாருங்க நான் முன்னாடி யூஸ் பண்ணுறேன் நான் ரெகுலராகவே யூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாராளமாக நம்பி இந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணலாம் மற்ற ப்ராடக்ட்ஸ்ஸை வாங்கிறத விட இது நம்பர் ஒன் க்ரேடு ஒன் ப்ராடக்ட்டு இது நல்லா ரிசல்ட்டை தரும் ஃபுல்லாக நீம்மாலே செஞ்சது அதனால் நம்பி தாராளமாக வாங்கலாம் நான் வாங்கி ஒரு முறையாவது ஒரு ஒன் வீக்காவது யூஸ் பண்ணி பாருங்க பிடிக்கலனா என்னோட ப்ராடக்ட்டை நான் ரிட்டனும் பண்ணிடுறேன் என் ப்ராடக்ட்டுடைய காசையும் நான் தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லி விளம்பரப்படுத்துவேன் அதுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு வேண்ணானா இல்லை முடிஞ்சளவுக்கு எந்த மாதிரி என்னோட ப்ராடக்டை மற்றவுங்கள்ட்ட சேல் பண்ணலாம் மக்களுக்கு எப்படி என் ப்ராடக்ட்டை ரீச் ஆகுது இன்னும் டிஃபரென்ட் டிஃபரென்ட்டான ஐடியாசோட என்னென்ன பண்ண முடியுமோ அது அதெல்லாம் பண்ணி மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை நான் விசிப்பிள் பண்ணுவேன்